கடலூர் மாவட்டத்தில் பெண்களுக்கு இன்றும் சம வாய்ப்பு எதுதிலேயுமே கொடுக்கப்படல பெண்கள் வந்து அதிகமாக பிரச்சினைகள் எதிர்கொள்கிறாங்க வேலைக்கு வெளியில் போகும் போதும் சரி அங்கே நிறைய அவங்களுக்கு வந்து ச சம உரிமையும் கிடையாது வேலையில் முதலாளிகளோ இல்லை கூட வேலை செய்கிறவங்கள்னால நிறைய ஆதிக்கங்களில் மாட்டிக்கிறாங்க அடுத்ததாக வந்து வீடுகள்லேயும் அது மாதிரி நிறைய பெண்களுக்கு சம உரிமை கிடையாது இப்போ பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள்னு பார்த்தோம்னா சமத்துவம் பாலின சமத்துவோன்னா ஆணா பெண்ணானு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க வளரும் போது ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சமமாக வளர்க்கறது கிடையாது ஆண் பிள்ளைக்கு ஒரு உயர்வான வார்த்தைகளும் பெண் பிள்ளைகள் நீ பெண் தானன்னு அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் இருக்குது அதேபோல் பாகுபாடும் நிறைய இருக்குது அதிகாரம் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கற அதிகாரம் பெண் பிள்ளைகளுக்கு கிடையாது இப்போ வியாதி வியாதி புற்றுநோயின்ற வியாதிய பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம பெண்களுக்கு வர்ற இந்த வியாதி அப்போ முன்ன தான் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை இந்த மாதிரி கேன்ஸர் வந்துச்சுன்னா ஆ ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனால் இப்போ நிறைய வந்துத் க கவர்மெண்ட் நிறைய ஃபெஸ்லிட்டி கொண்டு வந்துருக்காங்கள் ஹீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி இ இமோனோதெரப்பி அப்பறம் ஸ்டெம்செல் அப்படின்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதனால நிறைய இப்போ வந்து வியா நிறைய பேர் உயிர் பாதுகாக்கப்படுது அவங்களுக்கு இந்த இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஒரு சில பேருக்கு தான் பாதிப்பு வரும் முக்கால்வாசி பேர் இப்போ தப்பிச்சி நல்லா உயிரோடய இருக்கிறாங்க அடுத்ததாக வந்து நீரழிவு நோய் பெண்களுக்கு வரும் போது அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு முன்னே தான் டெஸ்ட்டு வந்து சாப்பிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு அந்த டெஸ்ட்டு ப்ளெட் டெஸ்ட்டு பார்க்குறோம் இப்போ வந்து த்ரீ மந்த்ஸுக்கு ஒன் வ ஒன்ஸ் வந்து ஹெச்பி ஏ ஒன் எ சி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இதனால நிறைய பெண்களுக்கு வந்து அதில் ஸ் விரைவில் த முடிவு கிடைக்குது அதோடய ரிசல்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸ் விரைவில் தெரிஞ்சுக்கிறோம் இப்படி நிறைய காரியங்களில் பெண்களுக்கான மருத்துவ ஸ் உதவியும் மருத்துவ சலுகைகள் இருக்குது அடுத்ததாக வந்து மின்தடை வீட்டில் வந்து இது மாதிரி பெண்களோ கை குழந்த பெண் கை குழந்தைகளோ இல்லை கர்ப்பிணிப் பெண்களோ இருக்கும் போது வீட்லேயோ எ எந்த இடத்துலையும் மின்தடை வரும் போது அது சுத்தமாக அவங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமாகுது அவங்களோட மூச்சுத் திணறல் கூட வருது இந்த மாதிரி காரியங்கள் மின்தடையினால் வருது எங்கள் ஏரியா நெய்வேலின்றனால மின்தடை கம்மி தான் எங்களுக்கு மின்தடை வர வாய்ப்பில்லை அடுத்தது வீட்டில் வன்முறை இப்போ கர்ப்பிணிப் பெண் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வீட்டில் பிரச்சின வரும் போது அவங்க மட்டும் இல்ல வயிற்றுல இருக்கற குழந்தையும் சேர்ந்து பாதிக்கப்படுது இந்த காரியங்களில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க சமாதானத்தோடய இருக்கணும் தாய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் வயித்துல வளர குழந்தையும் ஆரோக்கியமா வளருனா வீட்டில் வன்முறை இருக்கக்கூடாது